அந்த காலத்திலருந்தே எங்கள் ஆயா தாத்தா இருக்கிறதுக்கு முன்னையே நாங்கள் வேளாங்கண்ணிக்கி போவோம் வேளாங்கண்ணி போய் எங்கள் பூர்வீக சாமி அது தான் எங்களுக்கு தெய்வம் அதை போய் வேண்டுவோம் அதை போய் வேண்டிகிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அங்கேயே இருப்போம் நாங்கள் இருந்துட்டு மாதாவை தரிசிச்சுட்டு கடலெலாம் பார்த்துட்டு சு சுற்றுலா பண்ணிவிட்டு அப்புறம் செடலு சுற்றணுன்னா ஜெடல் சுற்றுவோம் ஜாலியாக ஜாலியாக சாப்பாடெலாம் நாங்களே ஸ்டவ்வு கிவ்வுலாம் எடுத்துன்னு போய் செய்வோம் நீச்சல் அடிப்போம் கடலில் அதேமாதிரி மீன் அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதெல்லாம் வாங்கி ந சாப்பிட்டுட்டு ஆனால் வரும்போது மிகவும் கஷ்டமா இருக்கும் சாமிக்கிட்டேயே இல்லையே அப்படின்னு எங்களுக்கு மிகவும் கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அழகாக மூணு நாள் சென் கரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம்